சுற்றுலா பயணிகள் அவங்களுக்கு புதிய இது எங்கள் கிராமத்துகளில் வயல்கள் இருக்குது அதை அறுவடை பண்ணுவாங்க அது வந்து அந்த ஆடி மாதம் அதுக இதுகள்னா அதுகளுக்கு ஒரு சாமி மாதிரி கும்பிடுவாங்க பக்கத்துகளில் ஒரு கோவில் இதுகள் இருக்கும் அதுகள் எல்லாம் பார்ப்பாங்க ஸ்ரீரங்கம் கோயில்களில் நிற்கிற மாதிரி இந்த எங்கள் பக்கத்து இதுகளில் ஒ இந்த மாதிரி இருக்குது எல்லா கோயில்கள்லேயும் நில சாமி ஸ்ரீரங்கம் சாமிக தான் நின்றுட்டு இருக்கிறாப்புல இருக்குது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி படி படுத்துருக்குறாப்படி எங்கூர்க்கு பக்கத்தில் ஒரு பக்கம் இருக்குது அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்லை நாங்கள் பக்கத்துலேயே அதைய பார்த்துக்குலாம் அறுவடை முடிஞ்சால் அவங்க அறுவடை காலத்தில் அதுலே சாமி கும்பிட்டு அஞ்சு வயசுக்கு சாப்பாடு போடுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அந்த சுற்றுலா பயணிகள்களுக்கு புதிய மாற்றம் மாட்டம் இருக்கும் அந்த கலாச்சாரம்கள் இதுகெல்லாம் அவங்களுக்கு இரு இரு இருக்காது அதையெல்லாம் ஒரு அவங்க அதிசயமாக பார்ப்பாங்க குடிப்பாங்க அதெல்லாம் செஞ்சிட்டுருக்குறாங்க அந்த கலாச்சாரத்து இதுகளில் நாங்கள் வந்து பக்கம் பக்கம் கோவில்கள் இதுகள் ஒரு சில இடங்களெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள் இதுகள்லலாம் அந்த கோவில்கள் எல்லாம் ஒரு இது அவங்கெல்லாம் பார்க்கமாட்டாங்க ஆனால் பார்க்க வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அதிசயமாக தெரியும் அதையை அவங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க நா நாங்களும் அதை ஒருசிலர் வந்து தெரியாதவங்கள்லாம் வந்தம்னா கேட்டால் அந்த பக்கத்துகளில் எதோ ஒன்று இந்த கோவில் இருக்குதுங்க அந்த கோவில் இருக்குது எதோ ஒன்று பார்க்குங்க இங்கே நெல் வயல்கள் இதுக எல்லாம் இருக்குது இதுகள்லாம் ஒரு கிராமம் இது நல்ல நல்ல புன்செய் நிலம் மாட்டம் நல்லா செலிப்பாக வளர்ந்துருக்கும் அதையெல்லாம் பார்க்கறக்கு ஒரு ஆறு பக்கத்தில் இதுகள்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் அதையெல்லாம் பாருங்கன்னு ஏதோ சொல்லுவோம் அவங்களும் அதை போய் பார்ப்பாங்க பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் கோவில் எதோ ஒன்று சொல்லுவோம் புடிப்போம் செய்வோம் அவங்களும் அதையே சரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் நாங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க